நான் அடுப்பு வாங்கணும்னு எல்லாத்துகிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்கள் இல்லைம்மா நீங்கள் வந்து இந்தமாரி கம்பெனியிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள் அதனால் சரி போய் பார்க்கலாமே அப்படின்னுட்டு போய் பார்த்தேன் சரி காட்டுங்கள் அடுப்பனு சொல்லி கேட்டதுக்கு காட்டினாங்கள் ரெண்டு வேரட்டியில் இருக்குமா அப்படின்னு சொல்லி இதில் என்ன பெசிலிட்டி அதில் என்ன இதுன்னு சொல்லி கேட்டேன் இதோட வந்து இது கொஞ்சம் வெய்ட்லெஸ்ஸா இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இது வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கண்ணே செக் பண்ணி தந்தாங்கள் போய் பார்த்தேன் சரியா எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுனாங்கள் அப்போ நல்லதா இருந்துச்சு எனக்கு பிடிச்சி இருந்தது அதனால் சரி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுட்டு பார்த்தேன் செக் பண்ணி அடுப்பு பற்ற வச்சேன் பற்ற வச்ச நல்லா எரிஞ்சுடுச்சு எரிஞ்சுடுச்சு சிம்மில் வச்சு பார்த்தேன் சரி அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுலா எங்களுக்கு அடுப்பு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு சரி வாங்கினா இனிமேல் நம்ம இங்கே தான் வாங்கணும் எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து வந்துட்டேன்